அரசு அரசு வழங்கும் சுகாதாரத்திட்டம் வந்து எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இப்போது நம்ம நோயாளியாக நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா டாக்டரோட பா கையாள்கிற விதம் அதுக்கப்புறம் அவங்க எழுதி கொடுக்கற மருந்து அந்த மருந்தெலாம் வந்து அரசு மருத்துவமனையிலே கிடைக்கிது ஒரு சில மருந்துகளை மட்டும் அரசு மருத்துவமனையில் கிடைக்கல அப்படி என்னென்னா அவங்க வெளிலருந்து வாங்கி கொடுத்துருவாங்க இதனால அரசு மருத்துவமனையில் நிறையா நம்பிக்கை வந்து எல்லாேருக்குமே இருக்கும் இப்போது எல்லாமே உதவி உதவியாக தான் உதவி பண்ணிக்கிட்டிருக்காங்க இப்போ எப்படி சொல்வது அப்படின்னா இப்போ ஒரு அக்சிடண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அரசு மூலயமா ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது இல்லை அவங்க வந்து தவறுதலாக வந்து இறந்து போய்விட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு அமரர் ஊர்தி அப்படின் சொல்லிவிட்டு அந்த வாகன சேவை இருக்குது அதுக்கப்புறம் குழந்த பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்கள வீட்டில் கொண்டு விடுறத்துக்கு அவங்களுக்கு அவங்கள்ட்டே வாகன வசதி இருக்குது இப்போ அரசு மருத்துமனைலேயே ஒரு கர்ப்பிணி பெண் வந்து சிகிச்சை பெற்றுகிட்ருக்காங்க அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சி அப்படின்னா அரசு மூலயமாவே அவங்க வந்து அவு அவங்களுக்கு வந்து இலவச பணம் வந்து கொடுத்துடுவாங்க கர்ப்பிணி காலத்தில் அவங்களுக்கு வந்து இலவச பணம் கொடுத்துடுவாங்க அவங்க ஆஸ்ப்பத்திரியில் சேர்த்து அவங்கள வந்து பார்த்துக்கறது எல்லாமே அவங்க இலவசமாக பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு உணவு எல்லாமே கொடுத்துடுவாங்க ஒரு நோயாளி உள்ளே போகிறாங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்காங்கனால் அவங்களுக்கு தேவையான உணவை வந்து அரசுத்துல அரசு மூலயமாவே இலவசமாக கொடுத்துருவாங்க அதனால அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை பேரில் நிறையா நம்பிக்கை இருக்குது இப்போது நான் வந்து எனக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை ஒரு வந்து ஜூரம் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு சளி பிடிச்சிருக்கு இல்லை கையில் புண் இருக்குது இது அடிப்பட்டுடிச்சு அப்படின்னா நான் முதல்ல போவது எங்களோட உள்ளூரில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நிலையத்தை அவங்களால பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாங்க அப்படி இல்லைனா எங்கள் ஊரில் உள்ளூரில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனைக்கு போக சொல்லுவாங்க இப்போது மருத்துவமனையின் பார்த்திங்னா திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் இருக்குது திருத்துறைப்பூண்டியில் இருக்குது அந்த மாதிரி பெரிய பெரிய ஏரியாவுலெலாம் இருக்குது அங்கெலாம் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிகிச்சை அளிச்சுக்கிலாம் அதனால் மா தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனையில் நிறையா நம்பிக்கை எல்லாேருக்குமே இருக்குது